ரோஸ் ரோஸ் செடி மல்லிகைப்பூ செடி கனகாமரம் செடி காய்கறிகளில் வந்து கத்தரிக்காய் வெண்டக்காய் தக்காளி மிளகாய் எல்லாமே வளர்ப்போம் பூசணிக்காய் பூசணிக்கொடி அவரைக்காய் கொடி தண்ணி தர்பூசணி கொடி அவரைக்காய் சொரைக்காய் பூசணிக்காய் எல்லாமே வீட்டில் வளர்ப்போம் ரோஸ்லாம் நல்லா நாங்களே தயாரிச்சிக்கிடுவோம் பிள்ளைகளுக்கு கட்டி வைப்போம் ப படத்துக்கும் யேசப்பா படத்துக்கு போடுவோம் மிச்ச நாங்களே வச்சிக்கிடுவோம் எல்லாமே வீட்டில் காய்கனி எல்லாமே நாங்கள் பறித்து தான் நாங்கள் குழம்பு எல்லாம் வைப்போம் பூவும் நாங்கள் வீட்டில் வளர்த்துக்கிடுவோம் வளர்த்து நாங்கள் வைப்போம்